ஹலோ சார் ட்ரீ நீரின் மேலாண்மை அதிகாரியா சார் நான் எங்கள் எங்கள் வீட்டில் தொட்டி சிவப்பு கலர்லையும் பாசி பிடிச்சு போய் ரொம்ப அழுக்காக ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது சார் வாடையாக வருது அதுக்கு என்ன சார் பண்ணணும் நானும் ரொம்ப க்ளீன் பண்ணிப் பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணிப் பார்த்துட்டேன் சார் மறுபடியும் அதே மாரி தான் ஆகுது அதுக்கு என்ன சார் பண்ணணும் ஓ அப்படிங்களா சரிங்க சார் சரிங்க சார் நம்ம ப்ளீச்சிங் பவுடரு போட்டு நல்லா க்ளீன் பண்ணணுமா சார் ஆ சரிங்க சார் நானும் க்ளீன் பண்ணுறேன் சார் ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பண்ணலை இனிமேட்டு பண்ணுறேங்க சார் ஆ அப்படிங்களா ரெண்டு நாள் காய விட்டு அப்புறமா தண்ணி விட்ணுமா சார் சார் எனக்கு தெரிலை சார் நான் க்ளீன் பண்ணிட்டு உடனே தண்ணி விட்டறேன் சார் அதனால் தான் அப்படி ஆயிட்டிருக்கு போலே சார் ஓ சரிங்க சார் நீங்க அதுக்கு எப்டி க்ளீன் பண்ணணுன்னு நீங்க சொல்லித் தரீங்களா சார் இன் ஓ ஒரு வாரமாகவும் சொல்லித் தரீங்களா சரிங்க சார் சரிங்க சார் எங்கேன்னு சொல்லுங்கள் சார் நான் வரேன் வந்துக்கு எப்படின்னு கற்றுக்கறேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் இவ்வளோ நாள் நான் எனக்கு தெரியாமல் போச்சுங்க சார் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு காய விட்டு அப்புறம் பண்ணணுன்ட்டு சரிங்க சார் சரிங்க சார் அது ரொம்ப துர்நாற்றம் அடிச்சு ரொம்ப வாடையாக இருந்தது சார் அதுதான் சார் பழுப்பு நிறமாகவும் ரொம்ப இதாக இருந்தது சார் இனிமேட்டு அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா காய விட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கறேன் சார் நானும் உங்கக்கிட்ட ஒரு வாரம் க க்ளாஸுக்கு வரேன் சார் அப்புறம் வந்து கற்றுக்கறேன் சார்